நம்ம இருக்கிற ஏரியா வந்து இயற்கை வ வளங்கள் வாய்ந்த இது இந்த மாவட்டம் இதில் வந்து பெருசாக எதுவும் வணிகத்துக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி எதுவுமே தெரியல நெல் விளையுது லே இது மாதிரி தான் விளையுது ஜாஸ்தி நெல்லு விளையும் நீ இதுலேந்து பெருசாக என்னா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல